லேண்ட் புரோக்கரா சார் இந்தமாரி இடம் பார்க்கலான்னு இருக்கேன் வேலூர் சைடில் வேலூர்ணா வேலூர் வேலூர் இல்லை சிட் சிட்டி சைடு தான் சார் சிட்டி சைட் கவர் ஒரு காலேஜ் சைடு பார்க்குறேன் சார் நான் இல்லை வேறு காலேஜில் எதுனா பார்க்க முடியுமா வேறு சைடு வேணுனா இல்லைங்க சார் இங்கே ஸ்கூல் சைடில் இருக்கணும் சார் எவ்வளோ பிரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆ ஓ சார் ஓரளவுக்கு ரொம்ப மெயினாக இருக்குமா தவுசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆ சார் ஃபைவ் லாக்ஸா சார் ம் நாளைக்கே கூட பண்ணிக்கலாம் சார் ம் ஓகே சார் ரிஜிஸ்ஷன் ஆஃபிஸ் வந்துடுறீங்களா ம் ஓகே சார் அது இந்த நம்பர் தான் ஜிபேங்களா அட்வான்ஸ் பே பண்ணிடட்டுங்களா ம் ஓகே சார் வேறு என்ன டவுட் இருக்கா சார் எயிட் ஓ கிளாக்கிட்டே வந்துடட்டுங்களா அந்த விஐடியே ஓகே சார் ஏ டிசைட் ம் ஓகே சார் ம் தேங்க்யூ சார்